பிடிச்ச பருவம்னா பள்ளிக்கூடம் படிக்கிறபோதுதான் பிடிச்சு வருவேன் ஏன்னா அப்போ தான் நிறைய நண்பர்கள் வந்து அப்போ தான் ஒன்னும் போல் நம்ம அவங்ககூட சேர்ந்து விளையாட்ற பருவம் அப்புறம் பள்ளிக்கூடம் படிச்சிவிட்டு நிறைய பொழுதுப்போக்குகள் நிறைய இருக்கும் சினிமாக்கு போவோம் அந்த பருவம் எனக்கு பிடிச்ச பருவம் தான் அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா அம்மா வேணுங்கிறதை வாங்கி கொடுப்பாங்க அது நல்ல பருவம் தான் அதுக்கப்புறம் என்ன இருக்குது